பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு